ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் ஸ்வேதா ஸ்வீட் ஸ்டால் தான் ம் ஓகே ஆ ஆ எங்கள்கிட்ட வந்துவிட்டு ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வீட்லையே செய்யிற மாதிரி ஸ்வீட்னா அதிரசம் உருண்டை அப்புறம் வந்துவிட்டு இந்த பால்கோவா பால்பன்னு அதெலாம் செய்வோம் அப்புறம் வந்துவிட்டு பூந்தி லட்டு பர்பி நீங்கள் என்னன்ன ஸ்வீட் கேட்டாலும் அதை வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுப்போம் மாம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுத்தது எதுவுமே இருக்காது மேம் நாங்கள் செய்யறது எல்லாமே பசுநெய்யில் தான் செய்யறோம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்பறம்தான் அவங்க செய்யவே ஆரம்பிப்போம் உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா ஸ்வீட்டும் அதிரசம் வந்துவிட்டு ஒரு கிலோ நாற்பத்திரெண் நானூற்றி இருபது ரூபா வரும் மேம் ம் ஓகே மேம் நானூறுவான்னு தரேன் மூணு கிலோ நாமூண் பன்னெண்டு ஆயிரத்து இரநூறுபா வரும் மேம் ம் மேரேஜ் டேட் என்னைக்கு மேம் ஓகே ஓகே கொடுத்துட்லாம் ட்வெண்ட்டி எய்த் ம் ம் ம் ஓகே கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி உண்டு ஏன்னா இத்தனை ஆர்டர் கொடுத்து இருக்கீங்களே ம் ஆ மேம் எப்படி உங்களுக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே வேணுமா இல்லை மேரேஜ் அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தா போதுமா

ஓகேங்களா ஓகே எங்கள்கிட்ட தாம்பூலம் பை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்போம் அதையும் சேர்த்து இதுகூடே வாங்கிக்கிறிங்களா ம் ஓகே அதுக்கு ஆனால் தனி காஸ்ட்டு வரும் ம் ஓகே நீங்கள் கேட்ட மாதிரியே ஃப்ரெஷாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சைடு எஃபெக்ட்டும் எதுவும் வராது நீங்கள் கேட்குற ஸ்வீட் மட்டும் என்ன அது எத்தனை கிலோ என்னன்ன ஸ்வீட் வேணும் அப்படிகிறதை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க அதுக்கான ரேட்டையும் காஸ்ட்டும் நான் உங்களுக்கு இது பண்ணி விட்றேன் ம் ஓகே தேங்க் யூ